எந்த பைக்கிங் அனுபவம் நம்ம மனதுக்கு நெருக்கமாக இருக்கணுன்னால் இப்போது நான் வந்து ஒரு நாள் கோயம்புத்தூர் போகலாம் நானும் என் ஃப்ரெண்டும் போய்கிட்ருந்தோம் அப்போ வந்து இங்கே ஈரோட்லேருந்து போய்கிட்ருந்தோம் ஈரோட்லேருந்து போகிறது பார்த்திங்கன்னா ஈரோடு டு கோபி கோபிலேருந்து சக்தி சக்திலேருந்து கோயம்பத்தூர் அந்த வழியா தான் போகும் அப்படி போய்கிட்ருக்கும்போது சக்தியெலாம் தாண்டிவிட்டோம் அது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்ருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது ஷார்ட் கட்டில் போகலான்னு ஒரு சின்ன ஒரு கட் எடுத்தோம் சின்ன கட்டில் போகும்போது உள்ளே சின்ன சின்ன சந்தாக இருக்கும் அப்படி போகும்போது அங்கே மண்ணெலாம் கொஞ்சம் அதிகமாக கொட்டி வச்சுருந்தாங்க அப்பயும் பார்த்து பொறுமையாக தான் போனோம் திடீரெனு ஆனால் கொஞ்சம் டைமாச்சு ஒரு கரெக்டான டைமுக்கு போகணுன்னால கொஞ்சம் ஸ்பீடாக போனனால் டேர்னிங்கில் திரும்பும்போது ஸ்மால் டேர்னிங் வேறுங்களா அப்படி திரும்பும்போது அந்த இடத்துல மண்ணும் கொட்டி விட்ருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வேறு ஒரு பை ட லாரி வந்துகிட்ருந்துச்சு அப்போது வந்து அந்த லாரிக்கும் கரெக்டாக இதாக இடஞ்சல் இல்லாமல் போகணுன்னு டப்புனு பார்த்து போனோம் தெரியாமல் அந்த பைக்கில் மண் சறுக்கி விட்டு கீழே உழுந்தாச்சி அப்போது வந்து என் ஃப்ரெண்டுக்கு காலில் ஒரு பெரிய அடி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சின்ன அடி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போக போக அவனுக்கு ரொம்ப பெய்னாக இருக்குதுடா என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் சரி இருடா ஹாஸ்பிட்டல் போய்விட்டு போயிடலாம் அப்படின்னு போகும்போது டப்புனு உடனே பக்கத்தில் இருக்கற க்ளீனிக் விட்டாச்சி அங்கே போய் பார்த்தா இது கொஞ்சம் பெரிய அடி கால் உடஞ்சிப் போச்சு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி போகும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் சொன்னாங்க கால் உடஞ்சிடுச்சி உள்ள பிளேட் வெக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் அதுக்கு போன காரியமும் வேஸ்ட்டு இப்போ என் ஃப்ரெண்டுக்கும் வேஸ்ட்டாக கால் உடஞ்சிப் போச்சு அதனால அது மூலிமா நிறையா செலவு அவனுக்கு ஒரு மாதம் டு மந்த்ஸ்ஸெலாம் நடக்கவே முடில ரொம்ப பெய்னாக இருந்துச்சு அவனால் எந்த வேலைக்கும் போக முடில அப்போ அவனெலாம் நாங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் கூட இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு மந்த்து வேலைக்கும் போகல பாவம் ஃபேமிலியும் ரன் பண்ண முடில ஸோ அதனால் இந்த ஒரு பைக்கோடய அனுபவம் மட்டும் பைக்கிங் போகிற அனுபவம் மட்டும் மனதுக்கு ஒரு நெருக்கமாக அதுவுமில்லாமல் கஷ்டமா இருக்கும் அதனால் பைக்கில் போகும்போது பார்த்து போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்